ஹலோ ஹலோ சார் எஸ்ஆர்கே ட்ராவல்ஸ்ஸா சார் நான் வந்து சுபஸ்ஸ்ரீ பேசுகிறேன் எங்கள் காலேஜிலிருந்து ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் இருவத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஐவி வந்து போகிறோம் சார் மூணாறுக்கு அதனால் வந்து ஒரு இருவத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ வாங்குவீங்க சார் ஒரு ஒரு பஸ் ரெடி பண்ண முடியுமா மூணாறுக்கு போய்ட்டு அங்கே வந்து நம்ப போகிற மாதிரி இங்கே சென்னைல இருந்து மூணாறுக்கு போகிற மாதிரி சார் அதனால் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு டீட்டைல் சொல்ல முடியுமா சார் டுவெண்ட்டி ஃபைவ் தொளசண்ட்ன்னா சார் ஓகே ஓகே சார் டுவெண்ட்டி ஃபைவ் தொளசண்ட் சார் இப்போ ஸ்டூடன்ட்க்கு வந்து நம்ப காலேஜில் இருந்து வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு டிக்கெட் ஸ்கீம் ஸோ அதில் வந்து குறைக்க அந்த மாதிரி எதாவது இருக்கா சார் ஸ்கீம் ம் ம் இருக்கு சார் ஆ இருக்கு சார் ஆ நான் காலேஜ் வந்து ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணிடோம் அப்படின்னா வந்து ட்ராவல்ஸ் வந்து நம்ப சைன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கீம் படி நம்ப குறச்சிக்கலாமா சார் ம் ம் சரிங்க சார் ஓகே சார் நம்ம நாளான்னைக்கு வந்து நாங்கள் போலாம்ன்னு இருக்கோம் சார் நீங்கள் வந்து நான் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்குறீங்களா சார் இஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் சார் ஆ ஓகே சார் ஆ நீங்கள் வந்து கரெக்ட்டாக ஒரு ஒம்பதுலேருந்து ஒம்பதரைக்கு குள்ளே கரெக்ட்டாக வந்துடுங்கள் நம்ப அப்போ கிளம்புனா தான் கரெக்ட்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம எங்கள் பிளான் படி நாங்கள் போகமுடியும் சார் ஓகேவா சார் ம் ஓகே சார் தேங்க் யூ சார்